இயற்கையாக பார்த்திங்கனா இன்னைக்கு ம மாட்டு சாணம் மட்டும் தான் உயர உரம் அது மட்டும் தான் ஒரு வட்டம் போட்டுட்டால் மூணு வரத்திக்கு அந்த வெள்ளாமை வந்துக்கிட்டே இருக்கும் மட்ட வந்து உப்பு போட்டாவோ மட்ட கோழி எருவு போட்டாவோ இல்லை பன்றி முருதாணி எருவு போட்டாவோ இதெல்லாம் போட்டால் ஒரு வருஷத்து ஒரு வெள்ளாமைக்கு மட்டும்தான் ஆகும் இந்த மாட்டு சாணம் மட்டும் மூணு வரத்திக்கு ஒரு மட்ட காட்டுக்குள்ள போட்டா மூணு வரத்து மூணு போகம் எடுத்துக்கலாம் மூணு போகம் வெள்ளாமை எடுத்துக்கலாம் எந்த காட்டுக்கு காடு நல்லா இருக்கும் மண் வந்து வெ செம்மண்ணாக இருந்தாலும் சரி வெள்ளை மண்ணாக இருந்தாலும் சரி களிமண்ணாக இருந்தாலும் சரி எந்த மண்ணாக இருந்தாலும் உரம் வந்து மாட்டு சாணி தான் மெயின் அப்புறம் அதை தவிர வேற வந்து நம்ம மாட்டு சாணம் போட்டால் காடு வந்து எனக்கமாக இருக்கும் மண் வந்து எனக்கமாக இருக்கும் பயிறு வந்து நோவுல்ல வாகு வரும் மத்து உப்பு போட்டிங்கனா கரு கருனு வரும் உடனே நோவு விழுவும் உடனே நம்ம மருந்து அடிப்போம் இது வந்து அப்படி இல்லை மாட்டு சாணம் போட்டம்னா ஆடு புழுக்க மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டம்னா இயற்கையாக நல்லா வெள்ளாமை விளைச்சல் நல்லா வரும் நல்லா நம்மளுக்கு நம்ம வந்து நம்ம ப எதிர் பார்க்குற அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்கும் கடலையா நெல்லா சோளம்மா இதெல்லாம் மகசூல் கிடைக்கும் அதாவது மத்த வெள்ளாமை பார்த்திங்கனா அந்த ஒரு போகத்துக்கு மட்டுந்தான் மகசூல் கிடைக்கும் அப்பறம் மறுபடியும் கிடைக்காது மறு மண் வந்து மறுபடியும் கெட்டு போயிடும் அடிக்கடிக்கு இந்த உப்பு உரமெல்லாம் போட்டமுனா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதுதான் மெயின் இது போட்டமுனா நல்லாருக் கரு கருனு நல்லாயிருக்கு